ஹலோ மேம் மேம் நான் லால்குடிலேருந்து வரேன் மேம் என்னோடய பொண்ணை சேர்க்கணும் மேம் உங்கள் ஸ்கூலில் என் பொண்ணு டென்த்து முடிச்சுருக்காங்க மேம் முந்நூற்றி எண்பத்தஞ்சி மார்க்கு மேம் பயோ மேக்ஸ் எடுக்கணும் மேம் மேம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு மார்க்கு எடுத்துருக்காங்களே மேம் ஓகே மேம் இல்லை மேம் அவங்க என் பொண்ணுக்கு வந்து பயோ மேக்ஸ் தான் இண்ட்ரெஸ்ட்டு மேம்

மேம் அதெல்லாம் என் பொண்ணு நல்லாவே படிப்பா மேம் இப்போ எக்ஸாம் டைமில் உடம்பு சரியில்லாமல் போச்சு மேம் அதனால் தான் மேம் மார்க் கம்மி ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ மேம் ஓகே மேம் டேஸ் ஸ்காலர்ஸ்க்கு ஓகே மேம் டேஸ் ஸ்காலர் வேன் விட்ருக்கீங்களா மேம் இல்லை எப்படி பஸில் தான் வந்து போவாங்களா மேம் ம் அதுக்கு எவ்வளோ மேம் ஃபீ ஓகே மேம் உங்கள் ஸ்கூலு ஸ்கில் டெவெலப்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ச இருக்கா மேம் ஃபெசிலிட் ஓகே மேம் ம் ஓகே மேம் ம் ம் ம் இண்ட்ரெஸ்ட் உண்டு மேம் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லலாம் அதனால் தான் மேம் கேட்குறேன் ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு இண்ட்ரெஸ்ட் எது பிடிச்சிருக்கோ அதில் அப்போதிக்கி கலந்துப்பாங்க மேம் ஆ உங்கள் ஸ்கூல் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோ தான் மேம் மற்றபடி உங்கள் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் எனக்கு தெரியாது கொஞ்சம் சொல்கிறீங்களா மேம் ஓகே மேம் இல்லை மேம் இது ஸ்கூல் நல்ல ஸ்கூல் நல்ல ஸ்கூல்னு தெரியும் மேம் மற்றதெல்லாம் ஸ்கூல்

அதெல்லாம் படிச்சுருவாங்க மேம் ம் ஓகே மேம் அதெல்லாம் நல்லா படிச்சுருவாங்க மேம் கொஞ்சம் பார்த்து பயோ மேக்ஸ் மட்டும் போட்டு கொடுங்க மேம் அதெல்லாம் நல்லா படிப்பாங்க மேம் இல்லை மேம் அவங்க இண்ட்ரெஸ்ட்டு தான் மேம் சொல்கிறேன் ஏன் இண்ட்ரெஸ்ட் எப்படி மேம் நான் சொல்ல முடியும் அவங்களுக்கு இண்ட்ரெஸ்ட் தான் மேம் டென்த்து திருச்சியில் தான் மேம் படிச்சாங்க எஸ் மேம் கவர்மெண்ட் ஸ்கூல் மேம் எஸ் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ரொம்ப நன்றி மேம்